உலகத்திலே தமிழ்மொழி வந்து ஒரு சிறந்த மொழியாக திகழ்கிறது இன்றைக்கு பார்த்தா தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளை எழுதி உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக அன்றைக்கு என்ன நடக்குது இன்றைக்கு நடக்குதுன்னு அப்பவே எழுதி வச்சிக்குறாங்கள் இன்றைக்கி பார்த்தா உலக அளவில் வந்து தமிழ்மொழியில் இருக்கிற மொழிய வந்து அனைத்து நாட்டவரும் அதோட ஆர்வமே சந்தோஷமாக ஏத்துக்கிறாங்க என்ன காரணம்னால் பல்வேறு கருத்துக்களை வந்து எளிமையாக சிறந்த முறையில் வந்து அனைவருக்கும் புரியும் வகையில் வந்து சொல்லி கொடுத்துக்குறாங்க தமிழுக்காக பல்வேறு கவிஞர்கள் புலவர்கள் வந்து ரொம்ப ப சிறப்பாக வந்து பணியாற்றி தமிழ வந்து மேலும்மேலும் வளர்த்துக்குறாரு பாரதியார் பாரதிதாசன் கண்ணதாசன் டாக்டர் கலைஞர் இவங்க பார்த்தா பல்வேறு வந்து தலைவர்கள் வந்து தமிழை வந்து வளர்த்துருக்குறாங்க அந்த தமிழை பற்றி உலக நாடுகளிலும் நமது இந்தியாவிலும் பல்வேறு மாநிலங்களும் தமிழை கற்றுவதற்காக மிகவும் ஆர்வமாக உள்ளார்கள் மேலும் தமிழ் வந்து எந்த காலத்தில் வந்து மேன்மை அடையும் தவிர தாழ்ந்து போகாது தமிழை பற்றி அனைவருக்கும் எல்லா உலகத்தில் அனைத்து நாட்டவருக்கும் அனைத்து நாடுகளும் பல்வேறு இடங்களில் வந்து தமிழ் வந்து சிறப்பாக வந்து பேசுகிறதும் அதில் தமிழ்பற்றை வந்து வளர்த்துக் கொண்டு இருக்கிறார்கள்